ஹலோ பாட்டி பாட்டி சொல்லுங்கள் பாட்டி ஆட்டோ எதுவும் வேணுமா பாட்டி உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் பாட்டி ஆ பாட்டி நானு நீங்கள் தான் ஆட்டோ சொல்லிருந்தீங்க எங்கே எங்கேருந்து எங்கே வரைக்கும் பாட்டிப் போகணும் நம்ம ஆட்டோவுலேயே சரிங்கள் பாட்டி ஆட்டோக்கு வாங்க பாட்டி நீங்கள் பார்த்துக் கொடுக்கறத வாங்கிக்கறேன் எத்தனை பேர் வரீங்க ஆட்டோவுக்கு சின்னக் குலந்தைங்களாப் பாட்டி இல்லை பெரியவங்களாப் பாட்டி சரிங்க பாட்டி ஆட்டோ எங்கே வீட்டுக்கே கொண்டு வந்துரவா இல்லை நீங்கள் இங்கே வந்துருவீங்களா பாட்டி ஸ்டாண்டுக்கு வீடு எங்கேன பாட்டி இருக்குது சரிங்க பாட்டி நான் அங்கேயே வந்தர்றேன் பாட்டி மூணுப் பேராக பாட்டி வேறு யாரும் வராங்களா பாட்டி ஒரு முந்நூறுபா ஆகும் பாட்டி உங்கள் முந்நூறுபா ப ஓகேவா பாட்டி சரி பாட்டி வர்றேன் நீங்கள் வந் ரெடியாக இருங்க ஆட்டோவை வீட்டுக்கே கொண்டு வரேன் பாட்டி போயிட்டு மறு போயிட்டு மறுபடியும் ஏற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுங்களா இல்லை அப்படியே வந்தர்றதுங்களா சரிங்க பாட்டி அப்போ வெய்டிங் சார்ஜ் கொஞ்சம் ஆகும் பாட்டி அது ஒரு ப நூறுபா ஆகும் பாட்டி அது மட்டும் கொடுத்துர்றீங்களா சரிங்க பாட்டி நீங்கள் நீங்கள் வந்து அங்கே கோவிலுக்குப் போயிட்டு வர்ற வரைக்கும் நான் ஆட்டோவில் உட்காந்திருக்கேன் பாட்டி நீங்கள் இல்லாட்டி ஆட்டோக்கு வந்துட்டு ப உங்கள் மகன் இல்லாட்டி உங்கள் மகள் செல் இருந்தால் வாங்கிட்டு போன் போடுங்க பாட்டி நான் கோவிலுக்கே வந்தடுறேன் பாட்டி ஆமாம் பாட்டி நான் கோவிலுக்கே வந்தடுறேன் மறுபடி உங்களைக் கொண்டுப் போய் வீட்லேயே உங்களை சேஃப்டியாக இறக்கி விட்டுர்றேன் பாட்டி முந்நூறுபா உங்களுக்கு நான் வாங்கிக்கிறேன் பாட்டி நீங்கள் பார்த்து கொடுக்கறதக் கொடுங்க மற்றவங்கள்ட்ட மாதிரி நான் வய கம்மியாக தேன் வாங்கிறேன் சரிங்கப் பாட்டி நான் வந்தடுறேன் பாட்டி போது வரும் போது ஃபோ வரும் போது உங்களுக்கு ஃபோன் போட்டு வந்தடுறேன் பாட்டி சரிங்கப் பாட்டி